ஆட்டோ டிரைவரா சென்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குப் போகணும் என்னோட ரெண்டு பேர் வர்றாங்க எவ்வளோ ஆகும்னு சொல் ம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன் எவ்வளோ மண்நேரத்தில் வருவீங்க எவ்வளோ ஆகும் என்ன அவ்வளோலாம் கொடுக்க முடியாது சரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை வெயிட்டிங்கில் இருங்க சரி ஓகே ஆயிரத்து நானூறுரூபா தர்றேன் வாங்க நான் வாட்ஸ்அப்பில் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கேன் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் ஆ ஓகேம்மா ம் ம்